பைசா வந்து எயிட்டா எட்டாயிருவா சொல்லியிருந்தீங்க இப்போ மீண்டும் நான் இப்போ திருச்சி டூ ராம்நாடுதான் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் நான் திருச்சி டூ ராம்நாடு போகிறதுக்கு இப்போ எவ்வளோ செலவு ஆகும் என்னா ரேட்ஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா கிலோமீட்டருக்கு பேசிக்கலாம் அதேப்போல் டிரைவர் கொஞ்சம் நல்ல டிரைவரா போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் போன வாட்டி எடுத்த வண்டி நல்லாயிருந்துது ஏசிலாம் நல்லா ஒர்க் ஆச்சு கிளியராக ஃபர்ஃபாமன்ஸ்சாக இருந்தது டிரைவரும் நல்ல கம்ஃபர்டெபிளா ஓட்டினு போனார் பயம் இல்லாமல் ஓட்டினு போனார் கரெக்ட்டான ஸ்பீடு கரெக்ட்டான லெவலோடு போனார் அதே போல் ஒரு டிரைவர் அதே போல் ஒரு வண்டி கொஞ்சம் அரேன்ஜ் பண்ணி கொடுத்தீங்னா திருச்சி டு ராம்நாடு சார் லொகேஷன் வந்து எனக்கு திருச்சியே போதும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேர்ந்து போகணும் சார்